தொழில்நுட்பம் குழந்தைகளோடய பார்வையில் கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கிறது உண்மை தான் தொழில்நுட்பத்துடைய உச்சபட்சமாக இன்றைக்கி அனைவரும் பயன்படுத்துவது அலைபேசி தான் இந்த அலைபேசிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் குழந்தைகளோடய அறிவுத்திறனை வந்து பாதிக்கிறது கண்களை பாதிக்கிறதுங்கிறது உண்மை தான் இன்றைக்கி இந்த குழந்தைகள் படிப்புக்காகவும் விளையாட்டுக்காகவும் கண்டிப்பாக அலைபேசியில் பயன்படுத்த வேண்டிய காலக்கட்டத்தில் இருக்கிறாங்க நம்ம கல்விக்காக இதை பயன்படுத்தனும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து இதில் விளையாடக்கூடியதும் தொழில்நுட்பத்தை வந்து மிக அதிக அளவில் அதிகபட்சமாக பயன்படுத்துவதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது தேவையை விட அதிகமாக பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக தீங்கு விளைவிக்குது அதே போல தெரிந்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தாண்டி தன்னுடைய வயதிற்கு அப்பாற்பட்டும் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான ஓரு தளமாக இந்த அலைபேசியும் அதில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களும் இருக்குது இது குழந்தைகள் பயன்படுத்தும் போது ஒரு பெற்றோருடைய உதவி இல்லாமல் அவர்களுடைய மேற்பார்வை இல்லாமல் பயன்படுத்தும் போது இது வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக தீங்கு விளைவிப்பதாக தான் இருக்கிறது இதை நாம் எப்படி இப்போது கவனிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்க கூடிய தளங்களை அறிமுகப்படுத்துதலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதும் அதற்கு ஒரு கால நிர்ணயம் செய்வதும் அவர்களை தீங்கான விளைவுகளிலிருந்து மீட்டுக்கொண்டு வரும் அல்லது அதற்கு செல்லாமல் தடுக்கும் என்று நான் நம்புகிறேன்